சார் குட் ஆஃப்டர்நூன் நான் ஸ்விகியில வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஐட்டம்ஸ் ஆர்ட்ரு போட்டுருந்தேன் சிக்கன் பிரியாணி அண்ட் தந்தூரி சிக்கன் ஸோ ஆக்சுலா அந்த ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆயிடுச்சுன்னு வந்து இருக்கு பட் நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்ரை இன்னும் டெலிவரியே வாங்கலை நான் ஏன் சொல்லுறேன்னா அவர் வந்து டெலிவரி அட்ரஸ் பின் பண்ணப்போ இல்லை லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து ராங்காக பின்னாயிடுச்சி அதனால் வந்து மே பி அவர் ராங்கான அட்ரெஸில் கொடுத்துட்டாரோ என்னமோ ஆனால் நம்பர் கரெக்டாக கொடுத்துருந்தேன் பட் அவர் கால் பண்ணவே இல்லை அதுவும் இல்லாம முக்கியமாக நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடல ஆன்லைன் பேமெண்ட் போட்டுருக்கேன் ஸோ இப்போ சப்போஸ் ஆ ஆர்டர் வந்து மாற்றி கொடுத்துருந்தாருனா வந்து அமௌண்ட்டும் ரிட்டர்ன் பண்ண முடியாது கேஷ் ஆன் டெலிவரின்னா நான் வந்து பாத்திங்கன்னா ஈஸியாக வாங்கிருவேன் ஸோ இது வந்து ப்ராப்ளமாக இருக்கு சார் ஐ திங்க் அது எப்படி க்யூர் பண்ணுறது நான் வேணா என்னோட அட்ரெஸ்ஸையும் கொடுக்குறேன் என்னோட நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் வேணா அந்த டெலிவரி அட்ரஸ் ப பண்ணவர் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கார் அப்படின் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிஞ்சிரும் சப்போஸ் மே பி ராங்காக டெலிவரி பண்ணிட்டாருன்னா ப்ராப்ளம் ஆயிரும் சார் ஏன்னா ஃபோன்பே வாலெட்லயும் இருந்தது அவ்வளோதான் சார் இப்போ சப்போஸ் நான் மறுபடியும் ரீஆர்டர் பண்ணுனா கூடையும் என்ட்ட அமௌண்ட்டு இல்லை ஸோ அவரை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி கேட்டு சொல்லுங்கள் இதுக்கு நான் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோவ் பண்ணும் நான் எதாவது கம்ப்ளெய்ண்ட் ரெய்ஸ் பண்ணுமா இல்லை வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணுங்களா